ஆ சார் வணக்கம் வணக்கங்க சார் ஒன்றும் இல்லைங்க சார் டேக்ஸி ட்ரைவர் தானேங்க சார் ஆ சரிங்க சார் இந்த கோடை விடுமுறைக்கு வந்து வெளியிலப் போகணுங்க சார் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்குங்க ஆ அதனால் நம்ம இந்த நானு மதுரைக்குப் பக்கத்தில் மாட்டுத்தாவணி இருக்குது இல்லைங்களா ஆ அது ஆ அது பக்கத்தில் வந்து அண்ணா நகரில் இருந்து கேட்டு வாங்க சார் ஆ ஆ ஓ கோயம்த்தூரு அந்த ப்ளாக் தண்ட்ரு போகணும் சார் அப்படியே ஊட்டிக்குப் போகணும் ஊட்டியில் போயிட்டு உங்களுக்கு எந்த இடம் எல்லாம் தெரியுதோ அது எல்லாம் வந்து எல்லாம் சுற்றிப் பார்த்துட்டு ஒரு டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் போகிற மாதிரி ப்ளான் பண்ணிக்கலாம் சார் எவ்வளோங்க சார் டிரைவருக்கு வந்து அமௌண்ட் வரும் நாள் வாடகையேப் போட்டுக்கலாம் சார் நாள் வாடகையே போட்டுக்கலாம் ஏன்னால் ஃபேம்லியோட எல்லாருமே நாங்கள் வரோங்க அதனால் ஒரு இடங்களுக்குக் கூடுதலாக் கூடப் போகிற மாதிரி இருக்கும் அதனால் கிலோ மீட்டர் வாடகையே வேணாங்க நம்ம நாள் வாடகைப் போட்டுக்கலாங்க சார் டிரைவருக்கு எவ்வளோங்க சார் படி இதெல்லாம்

நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு கொடுத்தர்ணும் டீசல் டீசல் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சரி ரைட் ரைட் ரைட்டுங்கள் ரைட்டுங்கள் ஆ ப நீங்கள் ஃபுல் பண்ணிக் கொடுத்துருவீங்க டேங்க்க அதே மாதிரி நாங்கள் ஃபுல் பண்ணி உங்களுக்கு கடைசியில் முடிச்சிக் கொடுக்கணும் ம் ஓகே சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி அங்கே ஊட்டி ப்ளாக் தண்டர்லாம் போயிருக்கீங்களா சார் கோயமுத்தூரில் அந்த ப்ளாக் தண்டர் இருக்கிறது அந்த பக்கம் ஊட்டி சைடு அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அதாங்க சார் இப்போ ஏன்னால் இப்போ ஏற்கனவேப் போயிருந்தால் தான் உங்களுக்கு வந்து நிறையப் ப்ளேஸ் வந்து தெரியுங்க அந்த நிறைய பார்க் இருக்கும் அந்த இப்போ வந்து இந்த ஃப்ளவர் ஷோல்லாம் அங்க வந்து நடத்துவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி டிவிஷன் பார்க்க ஆரம்மிச்சா நம்ம வந்து அங்கப் போகணும் அந்த மாதிரி அதனால் தான் சரி அதுக்கு முன்னாலையே உங்கக்கிட் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து புக் பண்ணிக்கறத்துக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்ட்டு தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் ஆ சரிங்க சரிங்க சார் ரைட் ரைட் ஆ ஆமாம் சார் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸுங்க பார்ப்போம் ரெண்டு நாளில் முடிச்சுட்டு வர மாதிரி இருந்தால் வந்தடலாங்க அப்படி இருந்தாலும் ஒரு நாள் எக்ஸ்டண்ட் பண்ணிக் கூட நம்ம அங்கே வந்து ரூம் எடுத்து வந்துட்டு நம்ம எல்லா ஏரியாவும் நம்ம பார்க்காத ஏரியா இருந்தாலும் பார்த்துட்டு கொஞ்சம் சம்மர் வெக்கேஷனுக்கு தான் சார் நம்ம வந்துப் போகிறோம் கோடை விடுமுறைக்கு நம்ம போனோமா போயிட்டு நல்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு வருவோம் பிள்ளைங்களுக்கும் லீவ் விட்ருச்சு ஸோ எல்லாப் பிள்ளைங்க எல்லாமே இப்போ பரிட்ச்ச அது இதுன்ட்டு அந்த டென்சனில் எல்லாமே இருந்துச்சிங்க இப்போ எதோ கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயா இருக்குகிறாங்க அந்த நேரம் பார்த்து பயன்படுத்திக்கலான்னு நினக்கிறேன் சார் ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே சார் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேங்க எப்போ போகணும் என்னான்ட்டு நீங்கள் கொஞ்சம் ரெடியா இருங்கள் சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ